நான் வந்து வரைகிறது வந்து அதிகமாக வந்து வரைய மாட்டேன் ஆனால் கொஞ்சம் நான் வந்து படம் வரைவேன் வரைய தெரியாதவங்க இருக்காங்கனால் அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு படம் பார்த்துட்டு அது மேலே வந்து பேப்பரை வெச்சு அது மேலே சும்மா அப்படியே வ ஸ்கெட்ச்சி பண்ணிணா கீழே வந்து ஒரு அச்சு மாரி ஒருவாகும் அந்த அச்சில் பென்சிலில் கொஞ்சம் வரைஞ்சு அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகுங்க அதுக்கப்புறம் நம்ம கண்ணால் பார்த்து கூட கொஞ்சம் அப்படியே அளவு வெச்சு வெச்சு கூட கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம் ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி வரைய கற்றுக்கிட்டேன்னா பேப்பரு நான் இப்போது வரைய போகிற ஒரு டிராயிங் இருக்குதுனா அந்த டிராயிங்கு பேப்பரு கீழே வந்து நான் வரைய போகிற பேப்பர் வந்து கீழே இருக்கும் அந்த பிக்சர் பேப்பர் வந்து மேலே இருக்கும் அது மேலே வந்து எதுவுமே இல்லாத ஒரு நார்மலாக ஒரு குச்சி இல்லைன்னா பென்சிலு சீவாத பென்சிலை வெச்சு அது மேலேயே அப்படியே டிராயிங் பண்ணுவேன் அந்த டிராயிங்கு பண்ணி அந்த இடம் ஃபுல்லாக கீழே வந்து அச்சு வந்து கீழே படிஞ்சுரும் கீழே பதிஞ்சவுன்னே திரும்ப அதில் வந்து அந்த இது மூலயுமா அப்படியே படம் வரைவேன் அந்த படம் வரைஞ்சி அது ஒரு ஃபினிஷிங் டச்சோடு அந்த ரெண்டு படமும் பார்க்க ஒரேமாரி இருக்கும் இப்போ என்கிட்ட யாரோ படம் வரைய கேட்டாங்கனால் நானும் அவங்களுக்கு அப்படி தான் சொல்லித் தருவேன் இந்தமாரி வரைங்க இந்தமாரி வரைங்க நானும் இந்தமாரி தான் வரைஞ்சேன் இந்தமாரி வரைஞ்சா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளால் ஃப்ரஃபெக்டாகவும் வரைய முடியும் அப்படின் சொல்லி சொல்லுவேன்